எங்கள் மாவட்டத்தில் பெண்களுடைய பணி கல்வித் தரம் அதிகம் உயர்த்தியுள்ளது பெண்கள் வந்து சுயமாக நின்று நிற்கிறதுக்கு கம்ப்யூட்டர் தையல் ஆரி இந்தமாதிரி ஒர்க் இருக்குது சுயத்தொழிலும் பண்ணிக்க எங்களுக்கு ஒரு திறம்பட இருக்குது கவர்மெண்ட் எங்களுக்குன்னு உள்ள சலுகைகளும் கொடுத்து இருக்கிறார்கள் அதுமட்டும் இல்லாமல் சமூகம் பொருளாதாரம் இந்த சூழல்களிலிருந்து எங்களுக்கு வந்து தேவையான அடிப்படைகளும் செய்துத் தருகிறார்கள் கம்ப்யூட்ரு படிக்கிறதன் மூலிமா எங்களை சுற்றி உள்ள நிறுவனங்களுக்கு வேலைக்குச் செல்ல முடிகிறது தையல் பயின்றதுனால் எங்களுக்கு வந்து வீட்டுலேயே வந்து தையல் மிஷின் வைத்து சொல்லித்தருவதற்கும் எங்களுடைய குடும்ப செலவுகளை நாங்களே பார்த்துக்கொள்வதற்கும் பயன்படுகிறது அரசியல் அமைப்புகளில் எங்களுக்கு என்ன அது என்று தெரிந்துகொள்ள எங்களுக்குள்ள அறிவுத் திறனையும் பயன்படுத்தத் தெரிகிறது